என்னோட பகுதியில மக்கள் வந்து அதிகமாக வந்து சந்திக்கிற ஒரு உடல்நல பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீவர் அதிகமாக ஸ்ப்ரெட்டாகுது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து கால்வாய் நீர் வந்து போறதுக்கான சரியான ஒரு திட்டம் இல்லை அங்கங்கே நீர் வந்து மழைலாம் பேஞ்சுச்சுனா அங்கங்கே தேங்கி நிற்கும் மழை அதிகமாக பேஞ்சுச்சுனா நாங்களாம் வந்து மேடான பகுதியில இல்லை தாழ்வான பகுதியில் இருக்கோம் ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி எல்லாமே மழை பேஞ்சுச்சுனா சாக்கடை தண்ணிலேந்து எல்லா தண்ணியுமே ரொம்ப மழை பேஞ்சுதுன்னா தண்ணி உள்ளே வந்துருது அதனால் கொசு நிறைய காய்ச்சல் தொற்றுகள் அப்படின்னு அதிகமாக வருது அதுவும் இல்லாமல் முன்னே வந்து கொரோனா பீரியட்டில் இருந்தப்போ இல்லாத அவேர்னஸ் வந்து அந்த கொரோனோன்ற ஒரு தொற்று வந்துவிட்டு போனதுக்கப்புறம் மக்களிடையே நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கு மக்களும் இப்போ வந்து வெளியில எச்சி துப்புறது இந்த மாரி விஷயோம்லா வந்து கொஞ்ச கொஞ்சமாக படிப்படியாக ஒரேடியாக வந்து அதை கம்மி பண்ணிவிட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர்லாம் இன்னமும் அதை பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் சில மக்கள் வந்து அந்த வந்து அவங்க என்னான்ன விழிப்புணர்வுலாம் நமக்கு கொடுத்துருந்தாங்களோ கொரோனா தொற்று ஏற்பட்ட போது அதை எல்லாருமே வந்து இப்போ நாங்கள் பின்பற்றிட்ருக்கோம் அது இல்லாமல் யாராவது வந்து எச்சில் எங்கேயாவது துப்புறாங்களா எதாவது கழிவு நீர் எங்கேயாவது கழிக்கிறாங்களா அப்படிலாம் இருக்கப்போ அவங்கள வந்து அவங்கள வந்து நிப்பாட்டவும் செய்யறோம் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது தொற்று வந்து எல்லாருக்கும் பரவும் அப்படின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய தைரியம் வந்து இப்போ மக்களிடையே நல்லா வளர்ந்துருச்சு ஊட்டச்சத்து குறைப்பாடு அப்படின்னா என்னன்னா அதிகமாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா சாப்பிட்றாங்க மக்கள் அதெல்லாம் வந்து சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கணும் சம் கம்மி பண்ணிக்கணுன்றதை விட அதை தவிர்த்துவிட்டாலே நல்லது தான் ஏன்னா வந்து அப்போ இருந்த ஜென்ரேஷனில் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு எல்லாத்தையுமே அதையே நம்ப ஒரு ட்ரெண்டாக கொண்டு வந்து சாப்பிட ஆரமிச்சோம்னாலே நம்ப ஹெல்த்தும் நல்லா இருக்கும் நம்மளும் நல்லா இருப்போம் எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்க ட்ரெண்டுக்காக தானே சிக்கன் ரைஸ் அப்டே ஸ்பூனில் வச்சி சாப்பிடுறது அது ஒரு ட்ரெண்டாக நினைக்கிறாங்க பட் அதனால என்ன நமக்கு வந்து நோய்கள் தான் அதிகமாக ஏற்படுது ஸோ ஆரோக்கியமான உணவாக சாப்பிடுவோம் நல்ல குழந்தைங்களுக்கும் நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவாக கொடுக்கணும் நம்பளும் நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவாக எடுத்துக்குலாம் இதனால வந்து நம்ப ஹெல்த்தும் ரொம்பவே நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கும் தேங்க் யூ